ஆ வணக்கம் சார்

ஆமாம் சார் இ சேவை மையம்தான் சார் பாஸ்போட்டு சார் அப்பன்னா நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு ஆதாரு கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் ஒரிஜினல் காப்பி எடுத்துவிட்டு ஒரிஜினல் காப்பி இருக்கா சார் அது எல்லாத்துலயும் உங்கள் நேம்மு டேட் ஆஃப் பர்த்து சேம்மாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சார் செக் ப இல்லை அது மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக வாங்க சார் நீங்கள் மண்டே வந் வாங்க சார்

சார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் சார் இருக்கு காலையில ஒரு டென் ஓ க்ளாக் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க சார் நேரு பஜார் சார் மூவாயர்ரூவா ஆகும் சார் தட்கலில் பண்ணித் தரலாம் சார் அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஆமாம் சார் ஆ ஓகே சார் வேகமாக பண்ணிரலாம் சார் வரும் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆகும் சார் அப்போ சரிங்க சார் நாங்கள் இங்கே இங்கே அப்ளை பண்ணிருவோம் சார் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் வருவாங்க சார் உங்களுக்கு ஆ வெரிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டொண்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துரும் சார் கார்ட் போஸ்ட் ஆஃபீ போஸ்ட்லயே ஒரிஜினலு வீட்டுக்கு வந்துரும் சார் சரிங்க சார் நீங்கள் மறந்துறாமல் மண்டே மட்டும் நேரில் வந்துருங்க சார் ஆ ஆ ஓகே தேங்க் யூ சார்